ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் தோட்டம் விவசாயம் செய்ய ஆரம்மிச்சேன் அப்பொழுது கரடுமுரடாக இருந்த நிலத்த வாங்கி அதில் நிலம் சமம் பண்ணி கிணறு வெட்டி அதில் நீர் எடுத்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த இருபது வயதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் சிறுசிறு இது விவசாயம் பண்ணிணேன் கட்டு அப்படி அப்புறம் காய்கறிகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் இப்பொழுதுலாம் இப்போது நல்லா வளர்ச்சி ஆனால் தான் தோட்டம் நிலம் சமம் ஆயிடுச்சு அதனால் இப்போது மஞ்சள் போடுவோம் கரும்பு போடுவேன் வாழை போடுவேன் மறுபடி இது மாதிரி எல்லாம் நெல் வைப்போம் இது மாதிரி எல்லாம் எந்திரம் முன்னே எல்லாம் ஆட்கள் இருப்பாங்க அங்கே இருபது வருஷத்துக்கு முன்னே ஆட்கள வச்சு நெல் அறுத்து கதிர் அடித்து கொண்டு போவோம் இப்போலாம் எந்திரம் வந்ததுனால் இப்போ அதை வச்சு செஞ்சுக்கிறோம் அப்புறம் இப்போ தற்காலிகமாக போல ஆள் பற்றாக்குறை ஆகிறதுனால இப்போலாம் விவசாயம் பக்கத்தில் எல்லாம் வெவ்வேறே இதுக்கு மாறுகிறாங்க தென்னை மரம் பாக்கு மரம் இது மாதிரி மாறுகிறாங்க நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ஆள் கிடக்கிது இருந்தாலும் நம்மளால் முழுசாக ஆள் வச்சு பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது இப்போது தற்போது வாழை அதிகமாக வந்து வச்சிருக்கிறேன் அப்புறம் சில தென்னை மரங்களும் பாதி வச்சிருக்கிறேன் அப்புறம் பாக்கு மரமும் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் அப்படி இதுக்கு மேல் விவசாயி நிலம் இருக்குது ஆள் கிடக்கும் தண்ணி அதில் செய்வேன் அப்புறம் ஆள் கிடைக்க முடியலைங்குறப்போ அதே வச்சுக்குலாம் பாக்கு மரம் தென்னை மரத்தையும் வச்சுட்டு இருந்துக்கலான்ட்டு இருக்கிறேன்